சரி மேடம் இப்போ நீங்கள் உங்கள்ப் பள்ளிப் பருவத்தைப் பற்றி சொன்னீங்க குழந்தையோட அனுபவங்களைப் பற்றி சொன்னீங்க இப்போது நீங்கள் வந்து ஹவுஸ் ஒய்ஃப்பாக இருக்கீங்க அப்படினு சொன்னீங்க நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃப்பாக இருந்து காலைலிருந்து இரவு வரைக்கும் எப்படி நீங்கள் டைம் பாஸ் பண்ணுவீங்க உங்கள் காலத்தைப் போக்குவீங்க அப்படின்றத சொல்லுங்கள் மேடம் நான் வந்துங்க ஹவுஸ் ஒய்ஃப் தாங்க வீட்டில் காலையில் எழுந்து தொழுக அஞ்சு மணிக்கு தொழுக தொழுக முடிப்பேங்க அப்புறம் குரான் படிப்பேன் குரான் முடிச்சுட்டு வாக்கிங் போவோம் வாக்கிங் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் எக்சஸைஸ் பண்ணுவேன் அப்புறம் டிஃபன் செய்வேன் பசங்களுக்கு டியூஷனுக்கு எழுப்பி படிக்கிறதுக்கு டியூஷனுக்கு அனுப்புவேன் அவங்களுக்கு காஃபி பால் என்ன வேணுமோ போட்டுக் கொடுத்துட்டு ஸ்நாக்ஸ் கொடுத்துட்டு அப்புறம் டிஃபன் வேலை பார்ப்பேன் டிஃபன் முடித்தவுன்னே ஹஸ்பண்ட் வருவார் அவருக்கு என்ன வேணுமோ டிஃபன் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு கொஞ்ச நேரம் டிவி பார்ப்பேன் டிவி பார்த்துட்டு திருப்பம் மதியம் தொழுக முடிப்பேன் தொழுக முடிச்சுட்டு லஞ்ச்சு சமைச்சுருவங்க லஞ்ச்சு சமைத்து எல்லாம் வச்சுட்டு ஹஸ்பண்ட் வருவார் அவருக்கு என்ன தேவையோ கொடுத்துட்டு ஒரு மூணு மணிக்கு அந்தமாதிரி கொஞ்சம் நேரம் டிவி பார்த்துட்டு கொஞ்சம் எக்சஸைஸ் பண்ணுவேங்க திரும்ப நாலு மணிக்கு வாக்கிங் போவேன் வாக்கிங் முடிச்சுட்டு பசங்கள் அஞ்சு மணிக்கு வந்துடுவாங்க ஸ்கூல்லிருந்து அவங்க வந்தவுன்னே அவர்களுக்கு என்ன தேவையோ காஃபி ஸ்நாக்ஸ்ஸு சாப்பாடு என்ன தேவையோ அவங்க அவங்க என்னென்ன கேட்குறாங்களோ அந்தமாதிரியெல்லாம் செஞ்சுக் கொடுப்பேங்க அப்புறம் வந்து பசங்களுக்கு டியூஷன் திருப்ப மா சாயந்தரம் போய் டியூஷன் விட்டுவிட்டு வருவேன் திருப்பம் கூட்டிகிட்டு வருவேன் திருப்பம் எட்டு மணிக்கு தொழுக நேரம் அந்த நேரம் தொழுக முடிச்சுட்டு அவங்களுக்கு திரும்ப நைட்டுக்கு என்ன வேணுமோ தோசையோ இட்லியோ சப்பாத்தி என்ன தேவையோ அது போட்டுக் கொடுத்துட்டு பசங்களுக்கு படிப்பு எதாவது ஹோம் ஒர்க் இருந்தால் உக்காந்து என்ன ஹோம் ஒர்க் செய்கிறீங்கனு பார்ப்பேன் அவங்களுக்கு சொல்லித் தருவேங்க இதுதாங்க என்னுடைய ஹவுஸ் ஒய்ஃப் வேலை